அப்புறம் சின்ன சின்ன ஸ்பை ஸ்பீசீஸ் இருக்குதுல்ல பறக்கறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டுலேருந்து அது எப்படி புல்லில் உக்கா அந்த மாதிரி ஃபோட்டோஸெல்லாம் நம்ம ஒர்க்ஷாப்பில் பார்த்துருக்கேன் அது ரொம்ப அழகா இயற்கையாக நம்ம அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த இயற்கையான உயிரினங்கள் எப்படி அது வாழ்ந்துட்ருக்கு எப்படி அது வந்து அந்த லைவில் இருக்கும் அப்படின்றது அந்த ஃபோட்டோகிராஃபி ரொம்ப மனதை டச் பண்ணியிருக்கு அப்புறோம் எனக்கு சில நுணுக்கங்கள் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு நுணுக்கமாக ஃபோட்டோ எடுக்க தெரியாது ஜஸ்ட்டு நம்ம கேமராவில் சில விஷயங்கள் பண்ணி சில க்ராப் பண்ணி சில மெத்தேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை எப்படி நம்ம வந்து ப்ரைட்டன் பண்ணிக் கொடுத்து எடுக்க முடியும் அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நமக்கு எனக்கு தெரிஞ்ச சில நுட்பங்கள் அப்புறம் சன் லைட்டை நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்தால் நம்ம எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் எனக்கு தெரியும்